ஹலோ மேடம் நாங்கள் திருவண்ணாமல டிஸ்ட்ரிக்லேருந்து பேசுகிறோங்க மேடம் ஸ்கூல்லேர்ந்து இந்தமாதிரி கவர்மெண்ட்ல யூனிஃபார்ம் பிள்ளைங்களுக்கு கொடுக்குறதுக்கொசரம் ஆர்ட்ரு போட சொல்லியிருந்தாங்க மேடம் ஆனால் இங்கே எல்லாம் இங்கே இங்கே இருக்கிறவைங்க எல்லார்கிட்டையும் கேட்டு பார்த்ததுல நீங்கள் தான் கொஞ்சம் நல்லா பெஸ்ட்டாக தப்பிங்கன்னு சொன்னாங்கள் ஒரு நூறு யூனிஃபார்ம் தைக்க முடியுமா மேடம் ஒன் மந்த்ல ஒரு அவங்க வந்து ஒன் லேக் போட்டிருக்காங்க மேடம் ஒன்று ஒவ்வொருத்தருகிட்ட ஒவ்வொருத்தர்கிட்ட வந்து ஒவ்வொரு நூறு ஒன் மொத்தமாக கொடுத்தமுன்னாக்கா முடிக்க முடியாது இல்லைங்களா அதனால் தனித்தனியாக டைலருக்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கக்கிட்ட வந்து நூறு கொடுத்துருக்கோம் ம் சரிங்க ம் சரிங்க மண்டே வந்து பா பார்த்துக்குங்க மேடம் ஒவ்வொரு க்ளாஸா மேக்சிமம் ஒவ்வொரு க்ளாஸ்ல வந்து முப்பது முப்பத்தஞ்சு பிள்ளைங்கள் படிப்பாங்கள் மேடம்

ம் சரிங்க மேம் ஆ சரிங்க மேடம் ஓகேங்க மேடம் மண்டே வரேங்க மேம் ம் மண்டே வரேன் ஆ சரிங்க மேம் ம் தேங்க்யூ